எங்கள் ஊரில் வந்து நீரிழிவு நோய்க்கு வந்து நித்திய கல்யாணி செடியை வந்து அவிச்சி அதை வந்து வடிக்கட்டி காலைல குடித்தோம்னா அது வந்து அது வந்து இன்னொரு நீரிழிவு நோய்க்கு வந்து ரொம்ப நல்லது அதேமாரி நிலவேம்பு வந்து அதை அவிச்சி அதையும் காலையிலேயே குடித்தோம்னா அதுவும் நீரிழிவு நோயை வந்து குணப்படுத்தும் அதேமாதிரி நெல்லிக்காயை வந்து நல்லா அரைச்சி அத காலையிலேயே குடித்தோம்னா அதுவும் ரொம்ப உடம்பு நல்லது நீரிழிவு நோயை வந்து அதுவும் குணப்படுத்தும் அதேமாதிரி எங்கள் கிராமத்தில் வந்து இது தான் நிறைய வைத்தியம் இன்னும் நிறையா வைத்தியங்கள்லாம் உண்டு எங்கே எப்படி தெரியும்னா எங்கள் எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அம்மாவும் எங்கள் பாட்டியும் வந்து சொல்லிக் கொடுத்துருக்காங்க